பணியிடத்தில் சண்டை சச்சரவுகள் வந்தால் ஒதுங்கி இருந்து என்ன நடக்கிறது என்பதை கவனித்து அந்த சண்டைக்கு உரிய காரணம் என்பதை அறிந்து அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய சச்சரவை நீக்கி அதை வேரோடு களைய வேண்டும் சூழ்ச்சிக்கல்லான சூழ்நிலை இருக்குமானால் அந்த சிக்கலை விடிப்பதுக்கு ஏற்பட்ட சூழல் என்ன என்பதை அறிந்து அந்த சூழலை களைந்தோமானால் சிக்கலில் இருந்து விடுபட்டு விடலாம்